இந்த சமூகத்தில் நடைமுறையில் உள்ள பாரம்பரிய விவசாயம் முறையே முறையில் என்னென்ன இருக்குதுன்னா இன்னுமும் சில பேர் அதெல்லாம் ஃபாலோவஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க சில பேரால் மட்டும் தான் அது வந்துட்டு இஷ்யூ ஆகுது இந்த சைட்டில் விவசாயம் வந்துட்டு நல்லா தான் பண்ணிட்டுருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் எங்கள் ஊர் சைட்லேலாம் ஓகே தான் எங்கள் ஊர் சைட்டில் விவசாயம் நல்லா தான் பண்ணிட்டுருக்காங்க சில பேர் அதுக்காகவே வாழ்ந்துட்ருக்காங்க அதனால் தான் நம்மனால் இன்னும் இருக்கற முடியுதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்மளுக்கு சாப்பாடு கொடுக்கறவங்கள பற்றி நம்ம யோசிக்கிறதே இல்லை இல்லையா அவங்க ஈஸியாக விவசாயம் பண்ணிட்டுறாங்க அப்படின்ற எண்ணத்தில் நம்ம இருக்கோம் அவங்க அதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்றாங்க அப்படிங்கிறத நேரில் பார்த்தா தான் சிலருக்குலாம் புரியும் எங்கள் சைட்லேலாம் இன்னும் விவசாயத்தை பின்பற்றி பின்பற்றிட்டு தான் இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வயல்வெளி கரும்பு கடலை எல்லாம் வீட்டுக்குத் தேவையான யூஸ்ஃபுல்லான திங்ஸ் அனைத்தும் வந்துட்டு எங்கள் ஊர் சைட்லேலாம் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த சமுதாயத்தில் இன்னும் விவசாய முறையே எங் எங்கள் ச இந்த சமூகத்தில் இந்த சைட்டில் எங்கள் ஊர் சைட்லேலாம் பின்பற்றிட்டு தான் இருக்காங்க தனக்கு தேவையானதை தானே உருவாக்கி கொள்கிறது தான் விவசாயம் இல்லையா சிலர் சிட்டீஸில் வாழ்ந்துட்ருக்கறவங்களுக்குலாம் ஈஸின்னு நினைக்கிறாங்க விவசாயம் பண்ணுறதுலாம் ஈஸி தான் அப்படின்ட்டு சில பேர் நினைக்கிறாங்க அது எவ்வளோ கஷ்டமான ஒன்றுன்னு பார்த்து அவங்க தெரிஞ்சிக்கிட்டால் தான் அவங்களுக்குலாம் அது புரியும் விவசாயம் பண்ணுறதும் ஈஸி இல்லை சிலர் சில லாபம் அடையும் சில நஷ்டம் அடையும் அதனால் வர விளைவுகள் அனைத்தையும் பார்க்கறது தான் விவசாயம் என்ன பொறுத்த வரைக்கும் விவசாயம் பண்ணுறது பெஸ்ட்டு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு விஷயம் இந்த நாட்டில் ரொம்ப முக்கியமான ஒன்றுன்னா அது விவசாயம் தான் கண்டிப்பாக அக்ரிகல்ச்சர் தான் நான் ரொ நான் கண்டிப்பாக சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏன் எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் எங்களுக்கு தேவையானதை நாங்கள் எங்கள் கார்டனில் வச்சிருக்கோம் எங்களுக்கு தேவையான சிலதெலாம் நாங்கள் அங்கேருந்து எடுத்துட்டுருந்துருக்கோம் இந்த நாட்டில் இன்னும் விவசாயம் முறையை பின்பற்றணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை எல்லாரும் பின்பற்றுங்க அதான் நல்லது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லானது ஒன்று எல்லோருக்கும் அதை பண்ணனுன்ற அவசியம் இல்லை அதை பற்றியாது தெரிஞ்சிக்கணும் அப்படின்றது தான் நான் சொல்கிறேன் எல்லோருமே தெரிஞ்சு வச்சிக்கோங்க ஃப்யூச்சரில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று எப்போ என்ன நடக்கின்றதே தெரியாது இல்லையா ஸோ அதெலாம் தெரிஞ்சு வச்சிக்கிறது ரொம்ப நல்லது நடைமுறையில் இப்போதிக்கு நடைமுறையில் நிறைய பேர் சிட்டீஸில் வாழ்ந்துட்ருக்கறதுனால அவங்களுக்குலாம் தெரியறதில்லை வில்லேஜ் சைடு வந்து பாருங்க இருந்து பாருங்க அந்த லைஃப் ரொம்பவே அழகா இருக்கும் என்ன நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப அழகானது எனக்கு விவசாயம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் எங்கள் ஊர் சைடுலலாம் விவசாயம் தான் பண்ணிட்டுருக்காங்க விவசாயம் பண்ணுறதே ஒரு கெத்து தான் இல்லையா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த நெல்வேலி வயல்வெளிலாம் போடுறது ரொம்ப அழகா இருக்கும் அதெலாம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும் அங்கே ஒர்க் பண்ணுறது எல்லாம் ரொம்ப அழகா இருக்கும் அப்படி சாங்ஸ்லாம் கேட்டு நேச்சுரலாக அது ரொம்ப ப்யூட்டிஃபுல்லான மூவ்மெண்ட் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒன்று ஸோ அதெல்லாம் மா மிஸ் பண்ணாமல் அதெல்லாம் பண்ணுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும்